இப்போ சாப்பாடு நம்ம வைக்கிறன் வைங்க சாப்பாடு வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாயிடும் தண்ணி கம்மியானா அந்த குக்கர்ல அது வேகாது குக்கர்ல வேகாது ஏன்னா அது அரிசி அரிசியாகதான் அப்படியேதான் இருக்குது அது வந்து நம்ம என்ன பண்ணணும் இப்படி இருக்கே எப்படி சாப்பிட்றது அப்படினு சொல்லி அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டா அதை எடுத்து மறுபடியும் குக்கர்லேயிருந்து எடுத்து மறுபடியும் தண்ணி அதை சாப்பாடுக்கு தேவையான தண்ணி என்னமோ அந்தளவு இந்தளவுக்கு ஊத்துனால் இந்த சாப்பாடு இப்படி வரும் அது மாதிரி அது நம் நினச்சி அந்த சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றுவோம் மறுபடியும் தண்ணி ஊற்றி அது வைக்கும்போது ப்ரஷர் பிடிச்சி விசில் வரும்போது அந்த சாப்பாடு நல்லா சாப்பிட்ற மாதிரி அதை நம்ம செஞ்சு அதை சாப்பிட்டுக்குவோம் அதே மாதிரிதான் நாங்கள் மட்டன் குழம்பு ஏதோ ஒன்று சாம்பார் இதில் போட்டுட்டு அடுப்பு மேலே சிம் இல்லைனாலும் வச்சிருவோம் வச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யும்போது அதை மறந்துட்ருவோம் அது கொஞ்சம் அடிபிடிக்கும்போது அந்த ஸ்மெல் வரும் அந்த மெல் ஸ்மெல் வரும்போது நம்ம அரைச்சி வைக்கிறோம்ல அது கூட இந்த ப பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரியலாம் அதை போட்டால் அந்த ஸ்மெல்ல அது அடக்கிடும் அந்த மாதிரியல்லாம் செஞ்சு நாங்கள் சாப்பிடுக்குவோம் ஆனால் அது வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்புறோம் வேற எதோ பருப்பாகட்டும் சாம்பார் ஆகட்டும் எது செஞ்சாலும் சரி இந்த மாதிரி எதுவும் வே பிடிக்கிது கெட்டு போச்சு இல்லை சாப்பிட முடியாதுங்கிற நிலமக்கி வந்தால் அதுக்கு எதோ ஒரு மசாலா அல்லது தேங்காயோ சப்பையாக இருந்தால் கொஞ்சம் பிச்சு போட்டு காரமோ எதோ ஒன்று போட்டு அதை சூடு பண்ணி அதை இது பண்ணுவோம் அப்பறம் மட்டன் அப்படிதான் செஞ்சோம்னால் தாளிக்காமல் ஒன்று அப்படியே வச்சிருவோம் மறந்துடுவோம் ஆனால் சாப்பிட முடியாது அதுக்கப்பறம் என்ன பண்ணுவோனா அதை குழம்ப எடுத்துகிட்டு அந்த மட்டனை நம்ம தனியாக போட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாமே அரச்சதை விழுதுகள் போட்டு நல்லா வதக்கி எடுத்து அந்த ஸ்மெல் வந் ஸ்மெல்லே வந்திருந்தாலும் சரி அந்த மட்டன் அதுக்குள்ளே போட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்டியாக வந்துரும் ஆனால் வேஸ்ட் பண்ண மாட்டோம்